தர்மபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கள்னா சுகாதாரத்துறையெல்லாம் நிறைய இருக்கு வில்லேஜ் வில்லேஜுக்கு கூட இருக்கு நடமாடும் மருத்துவமனை இருக்கு இருந்தும் ஒன்றும் பயனில்லை வந்து சுத்தமாக இல்லை பார்த்தீங்கனா குறிப்பிட்ட டைமுக்கு வர்றதில்லை டாக்டர்ஸுங்க பார்த்தீங்கனா பாக்கிறாங்க ஓரளவுக்கு நல்லா பாக்கிறாங்க ஆனால் வந்து தூய்மையாக கிடையாது நாம்மளும் கொஞ்சம் போய் உதவி செஞ்சு அவங்களும் செஞ்சு யாரோ ஊருக்காரங்க போய் கேட்டால் கொஞ்சம் சுத்தமாக வைச்சிக்கிறாங்க இங்கேயிருந்து போகிற ஜனங்களும் வந்து சுத்தமாக வைச்சிக்கிறது இல்லை அதை வந்து கரெக்டாக பார்த்து நர்ஸுங்களோ வார்ட் பாயோ டாக்டருங்களோ கேட்டால் அவங்க சுத்தமாக வைச்சிக்குவாங்க அவங்க வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறது இல்லை அதே பார்த்தீங்கனா கொரோனா டைமில் பார்த்தீங்கனா நல்லா பெட்டு நல்லா வசதி கட்டிலுங்க எல்லாம் போட்டுவிட்டுருந்தாங்க அப்போது வந்து கைக்கு கிளவுஸ்ஸு சானிடைசரு எல்லாம் நல்லா கொடுத்தாங்க அப்போது வந்து வீட்டு வீட்டுக்கு நூற்றி எட்டு விட்டுருந்தாங்க யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் இருக்கிறவங்கள வந்து ஜிஹெச்சுக்கு வர சொல்வாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க உடனே வந்து நூற்றி எட்டு அனுப்பிச்சி அட்மிட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வந்து நல்லா டிரீட்மெண்ட் பார்த்தாங்க இருந்தாலும் வந்து டாக்டர்ஸ் கம்மி நர்ஸுங்க கம்மி இங்கே இருக்கிற சுகாதார நிலையில் ஹாஸ்பிட்டலுங்களில் அதுக்கு வந்து பாத்தாக்கா கொஞ்சம் இன்னும் அதிகமாக டாக்டர்ஸ் நர்ஸுங்களை போட்டால் இன்னும் கொஞ்சம் இந்த பெருக்கிறவங்க கிளீன் கிளீன் பண்ணுறவங்களல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும் அது கேர் எடுத்து எல்லாம் செஞ்சாக்கா இன்னும் நல்லா சிறப்பாக நடத்தலாம்